ஹலோ குணா நர்சரிங்களா எனக்கு கொஞ்சம் செடி வேணும் உங்கள் இடத்துல இருந்து கிடைக்குங்ளா சரிங்க அதெல்லாம் எப்படி கொஞ்சம் பராமரிக்கணும்ன்னு சொல்கிறிங்ளா ஆ சரிங்க சரிங்க அது எப்படி பிடிக்குறதுங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க எனக்கு ரோஜா செடி வேணுங்க ஆமாம் ஒரு நாளைக்கு தண்ணி ஆ சரிங் ஆ சரிங்க ஆ சரிங்க அப்புறம் தண்ணி எவ்வளோ டைம் ஊத் தண்ணி எவ்வளோ டைம் ஊற்றோணுங்க ஆ சரிங்க ஆ சரிங்க இதே மாதிரி தான் மல்லிகைப்பூ செடி எந்த செடி பூச்செடிக்கு எல்லாமே அப்படி தானா ஆ ம் சரிங்க ஆ சரிங்க ஆ சீசன் டைமுக்கு கட் பண்ண கூடாதுங்களா ஆ சரிங்க ஆ சரிங்க அப்புறம் மரமான மரம் செடி எல்லாம் உங்கள் கிட்டே இருக்குதுங்ளா மாமரம் வேப்ப மரம் அதுக்கெல்லாம் தோட்டத்தில் இருக்குதுங்ளா ஆ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்கிறிங்ளா எப்படி வளர்த்தணும் அது அதிக பழம் பிடிக்குறதுக்கு எப்படி சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க சரி உங்கள் தகவலுக்கு நன்றிங்க தேங்க்கியூ